இப்போது வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் வந்து கார்டில் வந்து நிறைய பொருள்லாம் வாங்குகிறதுக்காக கார்டில் எல்லாத்தையும் போட்டு வச்சிருந்தேன் இப்போ எல்லாத்தையும் அதுலேருந்து நான் எடுக்கணும் ரிமூவ் பண்ணணுன்னால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அந்த ஃப்ளிப்கார்ட் ஆப்பை வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிகிட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு அதில் லெஃப்ட்டு டாப் லெஃப்ட் டாப் ரைட் கார்னரில் வந்து அந்த மூணு பட்டன் மூணு டாட் மாரி இருக்கும் அதை க்ளிக் பண்ணிகிட்டு நம்ம அக்கௌண்டில் போய்ட்டு அந்த கார்ட்டுன்னு இருக்கும் அந்த கார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனா நம்ம என்னென்ன லிஸ்டெலாம் போட்டு வச்சிருக்கோமோ அது பின்னாடி வாங்கிக்கலாம் ல லேட்ராக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கோம் கார்ட்டில் போட்டு அந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பார்த்திங்கனா அதில் எது எதெலாம் எல்லா என்னென்ன வாங்கணும்னு வச்சிருக்கோமோ அது எல்லாமே அதில் இருக்கும் அந்த லிஸ்டில் போய்ட்டு நமக்கு எது எதெல்லாம் தேவை இல்லையோ அது எல்லாத்தையும் ரிமூவ் டெலிட் அந்தமாதிரி எதுவும் ஆப்ஷன் இருக்கும் அதை போய் கொடுத்திங்கனா எல்லாமே கார்டில் இருந்து ரிமூவ் பண்ணிடலாம்